இப்போ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏ டி டிவி இந்த மாதிரி வந்திருந்தது இப்போது வந்து ஃபோன் வந்துருக்கிறதுனால ஃபோன்ல யூடியூப்ல பண்ணுறாங்க எங்கள் பசங்களே எடுத்துகிட்டாலும் நான் படத்துக்கு போகிறேன் படம் த தயாரிக்கிற மாதிரி நடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிடா வீட்டில இருந்து செய்வன்னு சொல்லி நாங்கள் கேட்டால் சொல்கிறாங்க எங்களுக்கு ஃபோன் இருந்தால் போதும் ஃபோன்லையே எல்லாமே செய்கிறோம் ஃபோன் மூலயமாவே எல்லாம் படம் எடுக்கிறது பிடிக்கிறது எல்லாம் ஆல்ரெடி வந்துடுச்சு அதனால் நாங்கள் அதிலயே செஞ்சிக்குவோம்மா டிக்டாக் பண்ணுறாங்க ஃபோன் மூலயமா யூடியூப் மூலயமா படமாக எடுத்து ந நடித்து அனுப்புகிற மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபோன் வந்து ரொம்ப உபயோகமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ கடந்த காலமாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் வருது அந்த வித்தியாசம் வந்து இன்னும் நாளடைவில் இன்னும் அதிகமாக மாற மாறி வரும் மாறி வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்